எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா விசேஷமாக இருக்கும் நாங்கள் இருக்குறதே கிராமத்தில் தான் இருக்கோம் ந அந்த கிராமத்தில் எல்லா ஊருக்காருமே கிராமத்தில் தான் அதிகமாக இருப்பாங்க பொங்கலுன்னாவே ரொம்ப நல்லாருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி சண்டை இருக்கும் அதை நான் நேரில் பார்த்துருக்கேன் அதை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும் பார்த்துருக்கேன் அப்புறம் ஆட்டு ஆட்டு சண்டை இருக்கு அதுவும் நான் நேரில் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த சேவல் சண்டை நான் பார்த்ததில்ல கத்தி வச்சிகிட்டு அந்த சண்டை பயங்கரமாக இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டுக்கார் கூட்டிகிட்டு போனதில்லை அவர் போய் பார்த்துட்டு வந்துவிட்டு சொல்லிருக்குறார் நான் செல்லில் தான் பார்த்துருக்கேன் இன்னும் நேரில் பார்த்ததில்ல நான் அந்த சண்டையை பார்க்குறக்கு நல்லா ஆர்வமாக இருக்கும்